நான் அடிக்கடி ரீல்ஸ்ஸு ஷாட்ஸ்ஸுலாம் பார்க்குறது கிடையாது எப்போயாவது பார்ப்பேன் அப்படி பார்க்குறப்போ எனக்கு காமெடி இதெலாம் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரி ரிலேட்டடான ரீல்ஸ்ஸுலாம் பார்க்குறது ரொம்ப ரேரு தான் நான் அதிகமாக அதை நான் பார்க்குறது இல்லை எதாது காமெடியாக பண்ணுற ரீல்ஸ்ஸு அப்புறம் ஜோடியாக பண்ணுவாங்கள் சில பேர் அந்த ரீல்ஸ் எனக்கு பிடிக்கும் அந்த ஷாட்ஸ் எனக்கு பிடிக்கும் சில நடனக் கலைஞர்களை பார்த்துருக்குறேன் பட் அவங்க பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனாலும் சில நடனங்கள் பார்க்குறதுண்டு சில நடனக் கலைஞர்கள் நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்கள் மேற்கத்திய நடனம் சிலபேர் பாடுவாங்கள் சிலபேர் இந்திய நடனங்கள்லே ஆடுவாங்கள் தமிழ் தமிழ் ல பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதை வச்சுதான் சினிமா பாடல்களை வச்சு வந்து நடனம் ஆடுவாங்கள் ஒரு சினிமா பாடல் வந்தாப் போதும் ஏகப்பட்ட அதை பே அதை ஃபாலோ பண்ணியே நிறைய ரீல்ஸ்ஸு ஷாட்ஸ்ஸுலாம் வந்துடும் இது சில சமயம் சலிப்பூட்டும் சில சமயம் சிலது வந்து நல்லா ஆர்வத்தை தூண்டும் இது நான் பார்க்குறதுண்டு